மாணவர்கள் எதன் உதவி தொகையை பெறுகிறார்கள்னால் ஆமாம் எங்கள் ஊரில் இருக்கிற மாணவர்கள் வந்து உதவித்தொகை பெற்றுகிட்டுதான் இருக்காங்க அதுவும் கவுர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற மாணவர்கள்தான் உதவித்தொகை பெ பெற்றுகிட்டுருக்காங்க பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பார்த்திங்னா வந்து வருஷத்துக்கு வந்து ஆயர ரூவா வந்து உதவித்தொகை வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பன்னெரெண்டாம் வகுப்பு மாணவர்களும் வந்துட்டு வருஷத்துக்கு வந்து ரெண்டாயர ரூவா வாங்கிட்டுருக்காங்க அப்புறம் வந்துட்டு மாணவிகளுக்கு ஏதேனும் திட்டங்கள் உள்ளதா இதுமாதிரி ஆமாம் மாணவிகள் மாணவிகளுக்கு இது மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது ஸ்கூல் போகிற பொண்ணு அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் போகிற பெண்ணுங்களுக்குலாம் வந்துட்டு மாத மாதம் ஆயர் ரூபா வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி காலேஜ் போகிற கவுர்மெண்ட் காலேஜ் போகிற பெண்ணுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டிகிரி ஹோல்டர்ஸ்ஸு அதுக்கப்புறோம் வந்து டிப்ளமோ டிப்ளமோ மாணவிகள் அதுக்கப்புறோம் ஐடி படிக்கிற பெண்களெலாம் வந்துட்டு மாத மாதம் வந்துட்டு ஆயர ரூபா வந்து வாங்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து வழங்கப்படுது இதனால் வந்துட்டு பெண்களுக்கும் வந்து உதவித்தொகை வந்து கிடச்சிட்டு தான் இருக்குது பசங்களை மாதிரியே